ஹலோ சார் மாரி ட்ராவல்ஸா நாங்கள் நங்காத்தூர்லருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு வந்து ரெண்டு கார் வேணும் சார் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு புக்கிங் பண்ணணும் சார் நாலு பேரு போகிற காரு ஒன்று அஞ்சு ஆறு பேரு போகிற காரு ஒன்று வேணும் சார் ரெண்டு நாள் டூர் சார் எங்களுக்கு எங்களுக்கு இப்போ அடுத்த வாரம் பத்தாந்தேதி நாங்கள் போகிறோம் பத்தாந்தேதி கார் அனுப்பி வைங்க சார் நாங்கள் வந்து ஃபோனில் பாதி ஜிபே பண்ணிட்டு அங்கே டூர் போயிட்டு முழு காசை கொடுத்தர்றோம்